ஆ ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் சார் யார் ஹலோ சொல்லுங்கள்

அதே நம்பரில் புது சிம் வேணுமா சார் ஓகே சார் என்ன என்ன சிம் கார்டு சார் யூஸ் பண்ணுறிங்க அந்த வோடஃபோன் ஐடியாவா இல்லைன்னா ஏர்டெல்லா ஜியோவா பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் இப்போது பிஎஸ்என்எல்னால் உங்களுக்கு வந்து புது சிம் தான் கொடுக்கற மாதிரி இருக்கும் இப்போ அதில் என்ன ஆ ஓகே சார் அதே ஓகே சார் அதே நம்பரே கொடுத்துர்லாம் சார் உங்களுடைய ஆதார் கார்டு இந்த ப்ரூஃபெலாம் கொடுக்கற மாதிரி இருக்கும் டேரெக்ட்டாக அந்த பர்ஸன் நேராக வர மாதிரி இருக்கும் இப்போது உங்களுடைய இது தான் உங்களுக்கு எதாவது வேணுமா ஓகே சார் ஓகே சார் உங்களுடைய ஆதார் கார்டு நீங்கள் நேரடியாக வர மாதிரி இருக்கும் உங்களுடைய இந்தக் கைரேகை அது இது இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோவெலாம் தேவை இல்லை சார் ஃபோட்டோ தேவை இல்லை சார் ஆதார் கார்டு இது பண்ணிட்டு உங்களை டேரெக்ட்டாக ஃபோட்டோ எடுத்துடுவோம் ப்ளஸ் அந்தக் கைரேகை அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு இந்த மற்ற மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது சார் அதெல்லாம் முடித்து ஒரு ஆஃப் அண்ட் அவரில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் உங்களுக்கு எப்படி சார் சிம் எப்படி போஸ்ட்பெய்டாக வேணுமா ப்ரீபெய்டாக வேணுமா ப்ரீபெய்ட் பண்ணணுமா சார் ஓகே ஓகே சார் இப்போது புதுசாக சிம்மு வாங்கறிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ளான் இருக்குது இப்போது இந்த பிஎஸ்என்எல்லில் நிறைய நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் புதுசாக சிம்மு வாங்குகிறதுனால உங்களுக்கு ஒன் மந்த்து டேட்டா ஃப்ரீ அன்லிமிடட்ஸ் கால்ஸ் ஃப்ரீ ஒரு டொண்ட்டி எயிட் டேஸுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை சார் இல்லை சார் இப்போ அந்த ஆஃபர் கிடையாது பட் இப்போதைக்கி இப்போ ரீசண்ட்டாக இப்போ போட்டிருக்காங்க கரெண்ட்டாக ஒரு ஒரு ஒன் வீக்காக போட்டிருக்காங்க அந்த ஆஃபரு இப்போ நீங்கள் இப்போது இப்பன்னால் உங்களுக்கு உங்களுடைய ல லக்கு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் அதனால இந்த ஆஃபர் கிடச்சிருக்கு வ தற்காலிகமாக ஒரு ஒன் வீக்குக்கு போட்டிருக்காங்க எந்த நியூ சிம்மை ஆக்டிவேஷன் பண்ணாலும் அதுக்கு இது மாரி இந்த ஆஃபர் எதாச்சும் போட்டிருக்கான் இது ஒன் வீக் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கிடையாது ம் ஆமாம் சார் இது இது இருக்குது இதில் வந்து ஓகே சார் டேட்டா வேணாம் ஓகே சார் டேட்டா வேணான்னால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் சார் வரும் அன்லிமிடட் கால்ஸ் இது பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு கம்மியாக வரும் டேட்டாவோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக வரும் இதில் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் பிஎஸ்என்எல்லாம் உங்களுக்கு டவர்லாம் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு அதெல்லாம் எந்த இதுவுமே இருக்காது ஆதார் கார்டு வேணும் சார் உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வேணும் இல்லைன்னா ஜெராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல யாருக்குத் தேவையோ அந்த நம் பி ஓகே ஓகே சார் ஓகே சார் இந்த சேலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலயே பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இருக்குது சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னால் டேரெக்ட்டாக வந்தீங்கன்னால் டேரெக்ட்டாக ஒரு ஆஃப் அண்ட் அவரில் முடிஞ்சிடும் சார் ஃபார்மாலிட்டிஸு இந்த கைரேகை மற்றபடி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அந்த இதலாம் டைப் பண்ணி இது பண்ணிட்டு கரெக்டாக உங்களை ஃபோட்டோ எடுத்து ஜெராக்ஸ் போதும் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெராக்ஸ் போதும் எங்களுக்கு ஆதார் கார்ட் நம்பர் தான் தேவை அந்த நம்பரை இது பண்ணாலே உங்களோடய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும் எங்களுக்கு யாருக்கு அந்த சிம் கார்டு வேணுமோ யாரு ஐடி ப்ரூஃபில் வேணுமோ ஏற்கனவே உங்கள் ஐடி ப்ரூஃபில் தான் இருந்துச்சா அது ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் சரிங்க சார் இப்போ நீங்கள் டேரெக்ட்டாவே வரலாம் சார் நேரடியாக வந்தீங்கன்னால் உங்களுக்கு ஒரு ஆஃப் அண்ட் அவரில் எல்லாத்தையும் முடித்து கொடுத்துருவோம் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்காது அது கரெக்டாக இது பண்ணி முடித்து கொடுத்துருவோம் சார் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி ஒரு ஆஃப் அண்ட் அவரில் உங்களுக்கு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் செஞ்சுக் கொடுத்துருவோம் ஓகே சார் ஓகே சார் இப்போ மார்னிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இந்த டெலிஃபோன் பில் இதை கட்டுறதுக்காக வருவாங்க மற்றப்படி உங்களுக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ ஓ க்ளாக் ஆஃப்டர் த்ரீ ஓ க்ளாக் வந்தீங்கன்னால் ஒரு மூணு மணிக்கு மேல் வந்தீங்கன்னால் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் வரத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு மூன்றரைக்கிலாம் முடிச்சிடுலாம் சார் அதுக்கு முன்னாடி நான் அரை மணி நேரன்னு சொன்னது ரொம்ப அதிகபட்சம் ஒரு இருபது நிமிஷம் போதுமானது ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் வந்தீங்கன்னால் இது பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக வாங்க சார் நான் முடித்துக் கொடுக்குறேன் சார் உங்கள் நேம் சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் நீங்கள் வாங்க நான் ரெண்டாம் நம்பர் கௌண்ட்ரில் தான் உட்காந்துருப்பேன் ஆ நீங்கள் டேரெக்ட்டாக வாங்க வந்து இது மாதிரி சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் சார் கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் ஓகே சார் என் பேரு ஜமால் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் நீங்கள் வாங்க கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார் உங்களுக்கு நன்றி சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ